எனக்கு வந்து நீச்சல் தெரியும் நீச்சல் யாரும் எனக்கு இது கற்றுலாம் கொடுக்குல ஆனால் நல்லா நீச்சல் அடிப்பேன் ஃபர்ஸ்ட் டைம் நீச்சல் அடிக்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அப்புறம் கிரிக்கெட் வந்து விளாடுவேன் ஓரளவு விளாடுவோம் ஞாயித்துக்கிழமை ஞாயித்துக்கிழமை மட்டும் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே லீவாக இருக்கும் அதாக எல்லா எல்லா பசங்களும் ஒரே இதாக ஒன்னாக கூடி நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மென்ட் பண்ணுவோம்